ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ம் பையன் பெயர் என்னங்க ஓ சொல்லுங்கள் இல்லைங்களா ஏங்க டென்த்து க்ளாசஸ் நிறைய போயிருக்குது இப்போ லீவ் கேட்குறீங்க எத்தனை நாள் லீவ் வேணும் இல்லைங்க மேடம் டென்த்து க்ளாசஸ்லாம் இப்போ நிறைய போயிட்டுருக்கு ஒரு நாள் க்ளாஸ் மிஸ் பண்ணாலும் நிறைய சப்ஜெக்ட்டு இதுவாயிடும் இப்போ என்ன அவசரம் லீவ் போடணும்

இல்லைங்க மேடம் க்ளாசஸ்லாம் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டண்ட் க்ளாசஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு அதனால் தான் நான் சொல்கிறேன் சரி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே லீவ் எடுக்கக்கூடாது ம் அன்பரசா நல்லா படிக்கிறாப்ல ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க மேக்ஸ்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்காப்ல மற்றப்படி எல்லாத்திலையும் மா மார்க் நல்லா தான் எடுத்துருக்காரு இப்போ மேக்ஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கார் ட்யூஷன்ஸ்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து விசாரிங்க ட்யூஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது ட்யூஷன் சேர்ந்தாக் கூட கொஞ்சம் நிறைய மார்க் வரும் ஆ ஆ சரி ஓகேங்க ஆ ஒன் டே லீவ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே லீவ் எடுக்கக்கூடாதுங்க மேடம் ஏனால் க்ளாஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு அதனால் தான் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கறதுனால் கொஞ்சம் கோச்சிங் க்ளாஸ்லாம் நல்லா அட்டன் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு மேலே லீவ் எடுக்காதீங்க ஒரு நாள் இந்த ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்க்யூஸ் பண்ணுறேன் அடுத்த வாட்டிலாம் லீவ் போடக்கூடாது நீங்கள் கரெக்டாக ரெகுலராக அனுப்பிடுங்கள் ஆ தேங்க்ஸ்